ஹலோ வணக்கம் சார் நான் இளமதி பேசுகிறேன் சார் இப்போ தான் சார் இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு புதுசாக குடி பெயர்ந்தோம் என்னோடய ஃபேன் கார்ட்டில் அப்போ இருந்த முகவரி தான் சார் இருக்குது இப்போ இருக் இப்போ இருக்கிற முகவரியை கொஞ்சம் மாற்றித் தரணும் சார் என் அக்கா சொன்னாங்க இங்கே சொன்னால் உடனே மாற்றித் தருவாங்கன்னு நான் என்னோடய ஃபேன் கார்டை புதுப்பிக்க சொ வேணும் சார் என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் சார் ஆ சொல்லுங்கள் சார் இப்போ நான் ஆதார் கார்டு ஃபேன் கார்டு மட்டும் வச்சுருக்கேன் சார் இது போதுங்களா வேறு எதாவது வேணுங்களா ஆமாம் ரெண்டுமே ஒரிஜினல் தான் சார் இருக்குது நான் கள்ளக்குறிச்சி எஸ்கே சிட்டியில் வசிக்கிறேன் சார் ஆ அந்த காந்தித் தெருவில் தான் சார் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டில் தான் பிறந்தேன் என் பிறந்த தேதி அதனால் கரெக்டாக இருக்குது சார் இளமதி தான் சார் என் பேர் ம் அதுவும் சரியாக இருக்குது சார் என்னோடய முகவரி மட்டும் மாற்றணும் சார் போதும் சார் ஓகே லெட்ரு எழுதணும் ஆ சரிங்க சார் லெட்ரு எழுதணும் ஆ அனுப்புநர் பெறுநர் ஓகே சார் எல்லாம் போட்டு நான் எழுதிக் கொண் எழுதிக் கொண்டு வருகிறேன் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்